ஓகே சொல்லும்மா ஓகே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் ஓகே ஓகே ஓகேம்மா நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க உங்களோடய பர்சன்டேஜ் எவ்வளோ ம் சரி ஓகே வேறு என்ன எக்ஸ்ட்ரா முடித்தீங்க

ஆ ஓகே ஓகே நான் கண்டிப்பாக பண்ணித் தரேன் உங்கள் அம்மா அப்பா அவங்களெலாம் என்ன பண்ணிகிட்டுருக்காங்க ஓகே ஆ நீங்க பிஏ இங்கிலிஷ் தான் முடிச்சுருக்கீங்க ஏன் மேற்கொண்டு படிக்கலையா படிக்க விருப்பம் இல்லையா உங்களுக்கு ஆ சரிங்கம்மா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சைன் போட்டுத் தரேன் நீங்கள் உங்களோடய டீட்டெய்ல்ஸ் எல்லாமே எனக்கு அமுச்சுடுங்க ஆமாம் இதுதான் நீங்கள் எப்படி என்னோடய நெம்பர் வாங்கினீங்க சரிங்கம்மா சரிங்கம்மா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித் தரத்துக்காக தான் நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக பண்ணித் தரேன் நல்லா படிங்க எக்ஸாம் எதனா வந்தாலும் ட்ரை பண்ணுங்க ஓகே சரிங்கம்மா நீங்கள் உங்களோடய டீட்டெய்ல்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க ஆ நாங்கள் முடிச்சுத் தரோம் ஆ ஓகே தேங்க்ஸ்ம்மா